ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐந்நூறு ஆறு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி அறுவத்தி அஞ்சு எட்டு லட்சத்து ஐந்நூற்றி மூன்றுரூவா ஒம்பது லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரத்து ஏழுநூத்தி அறுபத்தி நாலு